ஹலோ ஹோம் டிசைனருங்களா ஆ நாங்கள் எங்களோட பில்டிங்க்கு வந்து இன்டீரியர் ஒர்க் வந்து பண்ணணும் நான் உங்களோட அட்வடைஸ்மென்ட் வந்து பார்த்தேன் நீங்கள் வந்து இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணுவீங்கனு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க ஆ ஆக்சுவலி என்ன மாதிரியான இன்டீரியர் டிசைனுன்னு வந்து எனக்கு ஐடியாஸ் இல்லை ஸோ நீங்கள் வந்து இன்டீரியர் ஒர்க்கில் வந்து எந்த மாதிரியான டிசைன்ஸ்ஸெல்லாம் இருக்குது அப்படின் சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படினா அதிலருந்து எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின் சொல்லி பார்த்து நான் சூஸ் பண்ணிக்குவேன் அது மட்டும் கொஞ்சம் சொல்கிறிங்களா ஆ வாட்ஸ்அப் நம்பர் தான் நீங்கள் இதுக்கே எதாவதுனால் ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் இன்டீரியர் ஒர்க்ஸ் வந்து என்ன மாதிரியான சாஃப்ட்வேர்யெல்லாம் யூஸ் பண்ணுறிங்க ஓகே ஓகே

ஆ ஆமாம் ஆமாம் ஓகே ஓகே ஆ ஆ ஓகே இப்போ நீங்கள் வந்து இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் பண்ணுறீங்கள்ல இப்போ நீங்கள் வந்து நிறைய பில்டிங்க்கு பண்ணியிருப்பீங்கள்லே எந்த மாதிரி ரேட்டில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கிங்க ஓகே ஓகே ஆ ஆமாம் கரெக்ட் தான் அப்படிங்ளா சரி ஓகேங்க நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைன்ஸ்ஸெல்லாம் வந்து அனுப்புங்க இது வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான் நான் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன் இது உங்களோட வாட்ஸ்அப் நம்பரா ஆ ஓகே நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் நிறைய டிசைன்ஸ்ஸெல்லாம் அனுப்புங்க அதுக்கப்புறம் நான் அதில் எது பார்த்துட்டு கன்ஃபாம் பண்ணிட்டு நான் உங்கள் கிட்டே வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி தருவிங்களா எனக்கு கொஞ்சம் இமீடியட்டாக பண்ணணும் நீங்கள் எப்போ ஃப்ரீ நீங்கள் எப்போ எனக்கு பண்ணி தருவீங்க எனக்கு கொஞ்சம் அர்ஜன்டுங்க ஓகே எனக்கு நீங்கள் இந்த ஒரு ஒன் மந்த் குள்ளே முடித்து தர்ற மாதிரி இருக்கணும்

ஓகே அப்படிங்ளா ஓகே ஓகே ஆ ஓகே நான் வந்து உங்களுக்கு வந்து லொகேஷன் வந்து ஷேர் பண்ணுறேன் அங்கேதான் வந்து நாங்கள் பில்டிங் வந்து போயிட்டிருக்கு ஸோ நீங்கள் அந்த லொகேஷனுக்கு நீங்கள் வந்திங்கனால் வந்துட்டு பார்த்துட்டு சொன்னிங்கனால் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஓகேங்களா

ஆ ஓகேங்க ஆ சரி ஓகே உங்களுக்கு எதுவும் இஷ்யூ இல்லையே

ஓகே ஆ சரி ஓகே ஓகே எதாவதுனால் நான் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுறேன் இல்லைனா கால் பண்ணுறேன் ஓகேங்களா ஆ ஓகேங்க தேங்க்யூ ம்